பொதுவாகவே கிராமங்களில் திருமணம் அப்படின்றது மிகப் பெரிய ஒரு திருவிழாவை போல்தான் நடக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லோரும் தெரிஞ்சிருப்போம் இதை நம்ம சினிமாக்களில் அழகாக படம் பிடித்து காமிச்சிருப்பாங்க ஒரு திருமண பந்தத்தில் இணையக்கூடிய ரெண்டு குடும்பங்களுடைய நிலையையும் நம்ம அழகாக அதில் பார்த்து ரசித்திருப்போம் இது பெரும்பான்மையான இடங்களில் இது இப்படித்தான் நடக்குதான்னு பலருக்கும் கேள்வி இருக்கலாம் ஆனால் கிராமங்களில் இந்த முறையில் எந்த ஒரு மாற்றமும் எந்த ஒரு சிறிய புதிய விஷயங்களையும் அவங்க புக அனுபவிக்க விடுறதுல்லேங்கிறது தான் உண்மை அதாவது பாரம்பரிய முறைகளை எப்படி எதை எப்போ பண்ணணுமோ அப்படித்தான் இந்த திருமண விஷயங்கள்லேயும் கிராமத்தில் உள்ள மக்கள் ஈடுபடுறாங்க அதாவது ஒரு இரு குடும்பங்களுடைய சந்திப்புக்காக முதலில் ஏற்பாடு செய்கிறாங்க அவர்கள் குறிப்பிட்ட தேதியில் திருமணத்து பந்தத்தில் இணைய இருக்கும் மணமகன் மற்றும் மணமகளின் குடும்பத்தார் இவர்கள் ரெண்டு பேர் சார்பாக இடைப்பட்ட ஒரு நபர் இருவருக்கும் ஏதுவான தகவல்களை பரிமாறக் கூடியவராக ஒ ஒருத்தர் எப்பயும் அந்தக் கிராமத்தில் இருப்பார் அவர்தான் இந்த ரெண்டு குடும்பத்துலேயும் பாலமாக செயல்பட்டு தகவல்களை நேரடியாக பேசிக்க முடியாத சூழலில் இருக்கும்பொழுது தகவல் பரிமாற்றம் செய்து அந்த திருமணம் நடத்தி முடிக்கும் வரையுலேயும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த முக்கிய பெரிய மனிதர்தான் அந்த காரணியாக இருப்பார் இது இன்னைக்கும் கிராமங்களில் போய் பார்க்க முடியுது அடுத்ததாக இந்த முதல் சந்திப்பு எப்படி ஏற்பாடு செய்யப்படுது அப்படின்னா இந்த ஒரு வீட்டில் மணமகள் இருக்காங்க அப்டிங்கிறதை மணமகன் வீட்டார் அவர்கள் உறவினர்கள் வாயிலாகவோ இல்லை எப்படியோ தெரிஞ்சிக்கிறாங்க அப்படி தெரிஞ்சிக்கிட்ட பிற்பாடு குறிப்பிட்ட அந்த நபரை தொடர்புக் கொண்டு இந்த வீட்டில் இருக்கக் கூடிய அந்த மகளை வந்து நாங்கள் எங்கள் வீட்டு மருமகளாக ஆக்கிக் கொள்கிறோம் அப்படின்னு ஆசைப்படுகிறோம் அப்படின்ற தகவல்களை அந்த ஊரில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள்கிட்ட அவங்க சொல்லுறாங்க அந்த ஊர் முக்கியஸ்தர்களும் என்ன பண்றாங்க அப்டின்னா மணப்பெண் வீட்டார்கிட்ட போய்ட்டு அந்த தகவலை எடுத்து சொல்வாங்க பிறகு மணமகள் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த சந்திப்புக்கான ஒரு உறுதித் தன்மையை அவங்க முதலில் முடிவு பண்ணுறாங்க பிறகு இந்த சந்திப்பு ஏற்பாடு செய்யலாம் அப்படிங்கிறத மணமகன் வீட்டார்கிட்டையும் அவங்க தகவல் சொல்லிடுறாங்க குறிப்பிட்ட தேதியில் இந்த மணப்பெண் வீட்டிற்கு அந்த மணமகன் குடும்பத்தினர் அவர்களுடைய உறவினர்களோடு வந்து சேர்கிறாங்க அப்படி வந்த அவங்களுக்கு வகையான பல பலவகையான உணவுகளும் அங்கே பரிமாறப்படுவது வழக்கம் அப்படி இதெல்லாம் முடிந்த பிற்பாடு ரெண்டு குடும்பத்தாருக்கும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிப் போயிடுது அப்படின்ற அந்த இடத்துக்கு வரும்பொழுது அடுத்தக் கட்டமாக இதை திருமணப் பந்தத்தில் இணைப்பதற்கான தேதியை அவங்க முடிவு செய்கிறாங்க தேதியை முடிவு செஞ்ச பிற்பாடு திருமணத்துக்கு என்னென்ன தேவை அதை எங்கெங்கே வாங்கப் போகிறோம் அப்படிங்கிறத இரண்டு குடும்பத்தாரும் அமர்ந்து பேசி முடிவு பண்ணுறாங்க முக்கியமாக திருமணத்தில் நகைகள் வாங்குறது துணிகள் எடுப்பது மற்றும் மண்டபத்தை தேர்வு செய்யிறது மண்டபத்தில் கலந்துக்கக் கூடிய வெ திருமணத்தில் கலந்துக்கக் கூடிய அனைவருக்கும் உணவு ஏற்பாடு இது எல்லாத்தையும் அவங்க பேசி முடிவு பண்றாங்க இப்படியே பாரம்பரியம் மாறாமல் பழைய வழக்கப்படியே அவர்கள் திருமணத்தை நடத்துறாங்க